சார் வணக்கம் சார் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கேன் எனக்கு வந்து என் குழந்தைக்கு நான் இந்த வாரம் வந்து திங்கக்கிலம பார்த்டே வச்சுருக்கேன் பார்த்டே பார்ட்டி சார் எனக்கு வந்து குட் டே பிஸ்கேட்டோட காம்போண்ட்ஸ் இருக்குங்கள்லே அது என் குலந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை ஒரு பல்க்கா வாங்கிட்டு அவங்க கூட வர அந்த குலந்தைங்களுக்கு அவங்க ஸ்கூல் பசங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம்னு இருக்கோம் அது எங்கண்ணா பல்க்கா கிடைக்கும் சார் என் வீட்டில் தான் சார் இருக்கேன் க்ரோம்பேட்டில் இருக்கேன் ஆமாம் உங்கள் சூப்பர் மார்க்கெட்க்கு ஓ இருக்குதுங்களா சார் ரொம்ப சந்தோஷம் சார் ம் ஓ ஓகே ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் சூப்பர் மார்க்கெட்டில் பேக்

ஓகே ஓகே அப்போ எல்லாமே உங்கக்கிட்டே வாங்கிடலாம் போல் ஓ ரொம்ப சந்தோஷம் சார் முருகேசன் சூப்பர் மார்க்கெட் தான சார் ரொம்ப ரொம்ப சார் இல்லைன்னா நான் நிறைய இடத்துல தேடியிருப்பேன் சார் கேட்குக்கு இதுக்கு எல்லா இடத்துலையும் இது பண்ணியிருப்பேன் அதனால் தான் சார் உங்கக்கிட்டயே நாங்கள் கஸ்டமர் ரெகுலராக வரோம் ஓகே சார் ஏதாவது சரி நான் ரெகுலர் கஸ்டமராக இருக்கேன் ஏதாவது பல்க்கா டிஸ்கவுண்ட் ஏதாவது கிடைக்குமா டிஸ்கவுண்ட் வேறு பல்க்கா வாங்கிறேன் பர்ச்சஸ் பண்ணுறேன் என் பெயர் ஜெயகிருஷ்ணன் சார் ஓகே சார் உங்கள் கடை மாதிரி உங்கள் மனசும் ரொம்ப பெருசாக இருக்குது சார் நிச்சியமா நிச்சியமா சார் நிச்சியமா இங்கேயே வந்து வாங்கிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் சார் ஓகே தேங்க் யூ சார்